ஹலோ மேம் மேம் சா மேம் நான் டுவேல்த்து பிலேருந்து வந்திருக்கேன் மேம் என்னோடய நேம் சங்கீதா க்ளாஸெலாம் நார்மலாக தான் மேம் இருக்குது பட் ஆனால் நாங்கள் ஒரே ஒரு ஸ்ட்ரகல் மட்டும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டென்த் வரைக்கும் தமிழ் மீடியம் தான் மேம் படிச்சுட்டு வந்தேனே இப்போ கரண்டாக தான் இங்கிலீஷ் மீடியம் சேன்ஜ் பண்ணி இருக்கேன் ஸோ டக்குனு எனக்கு அப்சர்வ் ஆகமாட்டுது இங்கிலீஷ் அந்த அளவுக்கு ஸோ அதுக்கு ஏதாவது உங்கள் கிட்டே இருந்து சப்போர்ட் கிடைக்குமா மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேடம் நீங்கள் கொஞ்சம் பிஃபோர் எஸ் மேம் எஸ் மேம் எஸ் மேம் பப்ளிக் எக்ஸாம் வருதுங்றதால கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிங்கனால் எங்கள் எல்லாேருக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்